இப்போ என்னோடய உள்ளூர் மொழின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தமிழ் தான் பேசுவோம் தமிழ் வந்து மோஸ்ட்டாக எல்லாேரும் எல்லா சேனல்ஸிலேயும் தமிழ் தான் இருக்குது அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னா சமையல் சேனல் இந்த மாதிரி சேனலெல்லாம் வந்து வந்து நான் வந்து தமிழ்ல பார்ப்பேன் தமிழ் தான் பிடிக்குங்குற வாசி இப்போ வந்து லட்டுஸ் கிச்சன் இந்த மாதிரி நிறைய கிச்சன் சமையலெல்லாம் இருக்கும் இதில் இருந்து புது புது வெரைட்டிஸ்செல்லாம் பார்த்து நான் வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்பேன் அதெல்லாம் நல்லா இருக்கும்னு எல்லாேரும் சாப்பிட்டு சொல்லி இருக்காங்க இப்போ வந்து வேறு எதுவும் டிவி நிகழ்ச்சின்னு சொன்னால் வந்து கிரிக்கெட் தான் இப்போ பெரிய பொழுதுபோக்கா இருக்குது நம்ம எல்லாேருக்குமே சரி இப்போ கிரிக்கெட்டுன்னு வந்து என்னதான் நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து மற்ற எல்லாத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிரிக்கெட்டுங்கிறப்போ வந்து நம்ம வந்து நம்ம எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வேறு எதாவது வேலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம மக்கள் எல்லாேருமே நான்லிலேருந்து எல்லாேருமே சேர்ந்து இதுக்கு ரொம்ப பிரஃபரன்ஸ் கொடுக்குறோம் இப்போ வந்து மற்ற இடத்துல இப்போ ரொம்ப இப்போ சில ரொம்ப நக ரொம்ப கிராமத்தில் உள்ளவங்கள் மட்டும் தான் வீட்டிலேருந்து கிரிக்கெட் பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரையும் மற்ற எல்லாேருமே போய் அங்கே ஸ்டேடியத்தில் தான் பார்க்குறாங்க இந்த டைம் கூட சிஎஸ்கே தான் வின் பண்ணுச்சு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்பானுச்சு ஸோ வந்து இப்படி இருக்கப்போது நம்ம வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்னால் அது வந்து கிரிக்கெட் தான் இப்போ கூட தோனிக்கு வந்து ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ இந்த தமிழ் நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதுவே இப்போ வந்து ஜூலை செவனா ஜூலை செவன் தான் பர்த் டே ஜூலை செவன் வந்து தோனியோடய பர்த் டேக்கு கூட எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணிணாங்க எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணிணாங்க அவங்க அவங்களால் முடிஞ்சது என்ன சின்ன சின்ன மற்றவங்களுக்கு சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுறது வேறு ஏதாவது இப்போ ஹார்பனேஜுக்கெல்லாம் போய் பிள்ளைகளுக்கு ஃபுட் டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷனை எல்லாேருமே பண்ணிணாங்க என் என் என் சைடு என்னை சுற்றி உள்ள பொறுத்த வரையும் இந்த மாதிரி கிரிக்கெட் தான் என்னை பொறுத்த வரையும் பெரிய பொழுதுபோக்கா இருக்குது அந்த அதுக்குதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸேக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் நம்மளோட ஒர்க்கா இருந்தாலும் சரி நம்மளோட எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்ப வந்து போய் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம் அதுவும் இல்லாமல் தோனிக்கு வந்து இங்கே உள்ளவங்க எல்லாேருமே அவ்வளோ பெரிய ஃபேன் ஹ்யூஜ் ஃபேன் வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஃபேன் வந்து தோனி வந்து வச்சுருக்காங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தோனியை இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான விஷயம் பொழுதுபோக்கான விஷயம்ன்னால் அது வந்து கிரிக்கெட் பார்க்குறதுதான்